விளையாடுறது வந்து நம்ம மன அழுத்தத்தை கொஞ்சம் குறைக்குது இப்போ நம்ப வீட்லேயே சண்டை போட்டுருந்தோம்னா இப்போ விளையாட வரம் விளையாட வரப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறையா பேர் இருப்பாங்க விளையாட்றப்போ நம்ம பாட்டுக்கு ஜாலியாக அதெல்லாம் மறந்து நம்ம நம்ம கேம்மை நம்ம தொடங்க ஆரம்பிச்சிருவோம் நம்ம வந்து விளையாட்டை சும்மா ஜாலிக்காக விளையாடுறது இல்லை அதை ஒரு இண்ட்ரெஸ்ட்டாக எடுத்து அதுலேயே போய் நம்ம டீம்மேட்ஸ்கூட பேசி இப்படி விளையாடணும் அப்படி விளையாடணும்னு சொல்லிவிட்டு விளையாடுவோம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு எடுத்துட்டோம்னா தோனியை எடுத்துக்கலாம் தோனி வந்து நம்ம கேப்டன்கூல் சொல்லுறோம் ஏன்னா அவர் வந்து எந்த ப்ளேயரையுமே இப்போ கேட்ச்சே ட்ராப் பண்ணிவிட்டாங்கனாலும் அவர் திட்ட மாட்டாங்க ஏன்னா அவர் என்கரேஜ் பண்ணுவாங்க இப்போ இப்போ நம்மளே அந்த இடத்துல இருந்தோம்னா அவர் ஒருத்தவங்க நம்மளை திட்டிட்டாங்கன்னா நம்மளை ஐயைய்யோ நம்மளால் விளையாடமுடியாதாட்டியே அடுத்த பால் விட்டோம்னா இன்னும் ரொம்ப திட்டுவா திட்டுலுவும் அப்புறம் அடுத்த வாட்டி நம்ப டீம்மில விளையாட முடியாதே அப்படின்னு ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்கு போயிருவோம் அதனால் தான் அந்த மாதிரி சொல்லாம நம்ம கூலாக பரவாயில்லை இந்த வாட்டி விட்டா என்ன அடுத்த வாட்டி நல்லா பண்ணு அடுத்த கேச்சு இந்த கேச்சு விட்டா என்ன அடுத்த கேச்சு சூப்பராக பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தோனினா அப்படி தான் கொஞ்சம் ப்ளேயரை என்கரேஜ் பண்ணி நிறையா எங்ஸ்டர்ஸ்லாம் வளத்துருக்கார் ஹஸ்ஸி மைக்கில் ஹஸ்ஸின்னு ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து ஆஸ்திரேலியா பிளேயரு அவர் வந்து எப்பொழுதுமே சொல்லுவார் நான் வந்து மன அழுத்தத்தில் ப்ரெஸ்ஸரில் இருக்கப்போ எப்பொழுதுமே இப்போ ப்ரெஸ்ஸரில் ஆடப்போறேன்ட்ருந்தால் பாட்டு பாட்டு போட்டு நான் பாட்டு பாட்டு கேட்டுடே விளாடுவேன்